ஹலோ சொல்லுங்கள் ஆமாங்க நீங்கள் சொல்லுங்கள் என்ன விஷயமா பண்ணியிருக்கீங்க ஓ என்னென்ன அரிசி வேணுங்க ஓ அப்படிங்களா ரெண்டுமே இருக்குதுங்க பிரௌன் ரைஸ்ஸும் இருக்குது ஜாஸ்மின் ரைஸ்ஸும் இருக்குது உங்களுக்கு எவ்வளோவு கிலோ வேணுங்க பத்து கிலோ போதுங்களா சரிங்க இந்த ரெண்டு ரைஸ் மட்டும் தான் வேணுங்களா இல்லை வேறு ரைஸ் ஏதாவது வேணுங்களா வேறு எல்லா ரைஸ்ஸுமே இருக்குதுங்க எங்கள் கிட்டே ஓ ரொம்ப நாளாக சு ரைஸ் மில் இருக்குது ஸோ இது இந்த ரெண்டு மட்டும் இல்லாமல் புழுங்கல் அரிசி ஸோ சீரக சம்பா பொன்னி அரிசி கர்நாடகா பொன்னி எல்லா விதமான அரிசியும் இருக்குது உங்களுக்கு இந்த ரெண்டு ரைஸ் மட்டும் தான் வேணுங்களா சரிங்க உங்களுக்கு ரெஸ்ட்டாரண்ட் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெகுலராக தேவைப்படும் இல்லையா டெய்லி பேஸிஸ்சில் வேணும் சரிங்களா சரிங்க ஓகேங்க எங்களுக்கு பிரான்ஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் இருக்குது ஒன்றும் பிரச்சினை இல்லை கோபியில் இருக்குது சத்தியில் இருக்குது தென் ஈரோட்லேயும் பிரான்ஞ்ச்சஸ் இருக்குது நீங்கள் ஈரோட்டில் வேணாலும் எடுத்துக்கலாம்

ஆ டெலிவரி நாங்கள் டோர் டெலிவரி தான் உங்களுக்கு வந்துட்டு பத்து கிலோ தேவைப்படுதுன்னா நீங்கள் டெய்லியும் டெய்லியும் தான் யூஸ் பண்ண போகிறீங்க இல்லையா ஸோ உங்களுக்கு மூட்டையாக எடுத்தால் பிரச்சின அப்படின்னா நீங்கள் டெய்லி டெய்லி பத்து கிலோ வேணால் வாங்கிக்கலாம் ஈரோட்டில் பார்க்கு

ஃப்ரீ டெலிவரி தான் உங்களுக்கு கிலோவுக்கு மட்டும் தான் அரிசிக்கு மட்டும் தான் ரேட் போடுவோம் ஸோ டெலிவரி சார்ஜ் எதுவும் இல்லை ஸோ கிலோ அரிசி வந்து நாற்பது ருபாய்க்கு போகுது பிரௌன் ரைஸ்ஸு ஜாஸ்மின் ரைஸ் வந்து அறுவத்தஞ்சு ருபவா கிலோ ஓகேங்க டெய்லியும் டெய்லியும் கொடுத்துட்லாம் நீங்கள் நேரில் வந்து ஒன்ஸ் அங்கே சொல்லிவிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்ரு கொடுத்துருவாங்க சரிங்களா ஓகேங்க அங்கேயே சொல்லிவிட்லாம் ஓகேங்க நல்லதுங்க